ஹலோ சொல்லுங்கள் இது எனக்கு ஒரு ரூம் கட்டணும் ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் கட்டணும் எனக்கு நீட்டாக ஒரு நூறடி இடம் இருக்குது ஆ அதில் வந்து நீங்கள் தான் இந்த திருவாரூர் கிராமத்திலேயே நல்லா கட்டடம் கட்டிக் கொடுக்கிறீங்கன்னு இப்போ ரொம்ப கேள்விப்பட்டேன் அதனால் தான் உங்களை காண்டெட் பண்ணேன்

ஆ ஆ ஆட்கள் இருந்தாலும் சரி ஆ இருக்கட்டும் இப்போ ஆ இருக்கட்டும் இங்கே இப்போ இந்த நான் சொல்கிற ஏரியாவுலேயும் எப்படின்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் கேட்கற அனைத்து இதுவும் இங்கே இருக்குது கம்பி க இருக்குது சிமிண்ட்டு இருக்குது க மணல் எம்சாண்டு மண்ணும் வாங்கிக்கலாம் இந்த இந்த மண்ணும் நம்ம இது ஆன்லைனில் புக் பண்ணியும் வாங்கலாம் அதனால் எந்த இதுவும் இல்லை ஆ ம் கொத்தனார் ஆட்கள் வேணும் அதனா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் வந்து என் இடத்தப் பார்த்து நீங்கள் ஓகே பண்ணிட்டிங்கன்னு வச்சுங்க இங்கே வந்து நான் ஆள்லாம் செட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கொண்டுட்டு வர்றதுனாலும் வரலாம் இல்லை இங்கேயிருந்தே செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆ அதுதான் பார்த்திங்கன்னா க ஓகே பண்ணிடலாம் ஆ சரி